ஹலோ ஆமாம்ங்க மேடம் ஆமாம்ங்க

அதியமான் கோட்டப்ப ஆ

சரிங்க மேடம் சரிங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க உங்களுக்காக மினிமம் காலையில் ஒரு பத்து மணி டைமுக்கு சொல்லிருக்காங்க ஆ ஆமாம் ஆ சரிங்க மேடம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ வாங்க நான் இப்போ சேலம் வந்து உங்களை அழைச்சிட்டு வரணுங்களா ம் சரிங்க நீங்கள் எந்த இடம்னு சொல்லுங்கள் நான் வந்து அழைச்சிட்டு வந்துடுறேங்க ம் கூப்பிட்டுக்குறேனுங்க சரிங்க மேடம் ம் சேலத்தில் அங்கே ஒரு பத்துமணிக்கு ஏறினா ஒரு ப பதினொன்னே கால் ஒரு பதினொன்ற ஒரு ஒன்னேகால் மண்நேரம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஏன்னா இப்போ பஸ்ஸில் வந்தால் ஒன்றை மணிநேரம் கூட ஆயிடும் இது ட்ராவல்ஸு நம்ம சல்லுன்னு வந்துடலாம் ஒரு முப்ப ம் ஆ ஆ ஆ அதான் ஒருமண் நேரம் ஆயிடுங்க ஏன்னா வந்து இங்கே வழியில் எதனா ட்ராஃபிக்கு ஜாமு எதாவது ஒன்று அந்த மாரி இருந்தால் ஒரு கால்மணி நேரம் அதிகம் கூட ஆகலாம் இல்லப்போனால் ஒன்னவரில் வந்தரலாம் எதனா ட்ராஃபிக்கு ஜாம் வந்தால் ரோடு எதனா ப்ளாக் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து நிற்கணும் இல்லையா அந்த மாரி எதனா இருந்தால் ஆகும் இல்லப்போனால் ஒன்னவரில் நீங்கள் பத்துமணிக்கு அங்கே ஏறனீங்கன்னா பதினோரு மணிக்கெல்லாம் வந்துரலாம் தருமபுரி

படி காசாக படி காசெல்லாம் இதற்கெல்லாம் நாங்கள் கேட்கமாட்டோங்க எதனா டூர் வண்டி அந்த மாரி ரொம்ப லாங்குல போனாக்கூட எதிர்பார்ப்பாங்க இதற்கெல்லாம் தேவையில்ல வாடகைக்கு மட்டும் கொடுத்தாக்கூட போதும் அவ்ளோ தாங்க ம் சரிங்க அது அவரை பற்றி ஏதுவும் சொல்லலைங்க ஆ ஆ ஆ ஆ சாப்பாடு வேணும் சொன்னால் அப்படி நீங்கள் வாங்கிக்கொடுத்துடுங்க அது நீங்கள் விருப்பப்பட்டு எதனா டீ கீ எதனா சாப்பிடுங்கன்னு சொல்லி கூட எதாவது காசு கொடுக்கலாம் எதாது டீ எதனா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு இருக்குது அது உங்களுடைய விருப்பம்

ஆ சரி சொல்லுங்கள் ம் நைன் ஃபைவ் ஜீரோ டூ ஆ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் ஃபைவ் ஆ சரிங்க மேடம் நோட் பண்ணிக்கினோம் ம் ஆ பண்ணிக்கினேங்க மேடம் ஓகே சரிங்க மேடம் ஆ இது எடுக்கலன்னா அந்த நம்பருக்கு பண்ணிறணும் சரிங்க மேடம் ம் தேங்க்ஸ் மேடம் ஓகே தேங்க்ஸ்